மொபைல் டிவி யூஸ் பண்ணுறதால குழந்தைங்க எவ்வளோ பாத்திக்குதுன்னா அதிக அளவு பாதிச்சுருக்குன்னே கண்டிப்பாக சொல்லாம் நிறையா குழந்தைங்க வந்து பார்த்திங்கனா டிவி பார்த்து பார்த்து இந்த கார்ட்டூன்ஸ் பார்த்து பார்த்து கண் பிரச்சனை வந்துடுது சின்ன வயசுலேயே இப்போ எல்லாம் கண்ணாடி போட ஆராம்பிச்சுட்டாங்க அப்போலாம் பார்த்திங்கனா கண்ணாடின்றதே வயசானவங்க தான் போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போலாம் இந்த டிவிஸ்லாம் பார்த்து பார்த்து நிறையா பேர் சின்ன குழந்தைங்கள்லாம் இப்போ கண்ணாடி போட ஆராம்பிச்சுட்டாங்க பார்வை ரொம்ப கம்மியாகி போச்சு அதே மாரி இது செல் செல்ஃபோனும் அவ்வளோதான் செல்ஃபோன் பார்த்திங்கன்னாவே அது ரொம்ப கதிர் வீச்சு ரொம்ப அதிகம் இந்த கதிர் வீச்சினாலே பார்த்திங்கனா நிறைய குருவிலாம் செத்துப் போச்சுன்றது சொல்லிருப்பாங்க ஒரு படத்தில் ஒரு சில படத்தில் குழந்தைங்க விளையாட வந்து செல்ஃபோன் அதிகமாக கொடுக்காதீங்க டிவி அதிகமாக பார்க்க விடாதீங்கள் நிறையா நியூஸில் நீங்கள் பாத்திருக்கலாம் செல்ஃபோன்ஸ்லாம் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது வெடிச்சுடுது செல்லு பேசிகிட்டே இருக்கும் போது வெடிச்சிடுது குழந்தையோட மனநிலை ரொம்ப பாதிச்சுடுது இப்போலாம் வந்து ரீல்ஸ்லாம் பாக்கிறாங்க பார்த்துட்டு தூங்கும் போதும் அந்த விரல் வந்து இந்த ரீல்ஸ் தள்ளுற தள்ளுற மாதிரியே பண்ணுறாங்க கொழந்தைங்க வந்து அதே மாதிரி நம்மளுக்கு பெற்றவங்களுக்கு அவ்வளோ தான் அவங்கள் வேலை ஏதாச்சும் ஆகணுன்னா குழந்தைங்க கிட்டே செல்லை கொடுத்துட்டு அவங்கள் வேலையை அவங்கள் பாக்கிறாங்க இல்லைன்னா கூட அவங்கள் உட்காந்து அவங்கள் ஃபோனை அவங்கள் ரீல் ஃபோனை பாக்கிறாங்க குழந்தைக்கி ரைம்ஸ் போட்டுவிட்டு விட்றாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கனா புள்ளைக்கு வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா தான் உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க இப்போ அப்படிலாம் அபடி கிடையாது எல்லாருக்கும் என்னன்னா ரைம்ஸ் படிக்கிறியா பாப்பா யூடியூப் ஆன் பண்ணி ரைம்ஸுன்னு சொல்லி ஆன் பண்ணி கையில் கொடுத்துட்றாங்க இதனாலே குழந்தைங்க வந்து அந்த டிஸ்ப்ளே அதை பார்த்து பார்த்து பார்த்து கண் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் அதே மாதிரி இந்த கதிர் வீச்சும் ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துரும் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கிற மாதிரியாய்டும் ஸோ செல்லை கொடுக்காதீங்க அதுவும் அந்த கொரோனோ வந்ததுக்கப்புறம் செல்லு விலையே ரொம்ப கம்மியாச்சு இண்டர்நெட் இப்போ படிக்கிறதே செல்லில் தான்னு வந்தப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்ட்மா இருக்கு வந்து பாக்கிறதுக்கே எங்கே பார்த்தாலும் செல்லு ஹாஸ்பிட்டலில் பத்து நிமிஷம் டோக்கன் போட்டு உட்காருங்கன்னு சொன்னால் கூட செல்லை எடுத்து இப்போ நோண்டுறாங்க நம்ம நம்ம கிட்டேருந்தான் பெற்றவங்க பெற்றவங்க கிட்டேருந்தான் பிள்ளைங்க கற்றுக்கும் நம்மளே இந்த தப்பை செய்யக்கூடாது சாப்பிடும்போதும் அவ்வளோதான் அப்போலாம் கீழே நல்லா கீழே உட்காந்து நிலத்துல கும்பலாக உட்காந்து சாப்பிடுவோம் இப்போது நம்ம இடது கையில் சாப்பிட்டா வலது கையில் செல்ஃபோன் இல்லாமல் சாப்பாடே இறங்காது போல அந்த மாதிரி ஆயிடுச்சி நெலமை குழந்தைக்கி சாப்பாடு ஊட்டுறப்ப கூட அவ்வளோ தான் அப்போலாம் குழந்தைங்களுக்கு மடியில் தூக்கி வச்சுட்டு வெளியே கூட்டு போய் விளையாட வச்சு விளையாட வச்கு சாப்பாடு ஊட்டுவோம் நிலா காண்மிச்சி சாப்பாடு ஊட்டுவாங்க நைட்டில் இப்போ செல்ஃபோன் காட்டி தான் சாப்பாடே ஊட்டுறாங்க பெற்றவங்க நிறைய பசங்கள் வெளியே விளையாட விட மாட்டேங்கிறாங்க வெளியே விளாட விட்டா தான் அவங்களோட ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இப்போது உள்ளேயே நாலு செவத்துக்குள்ளயே அவங்களை நம்மளே கட்டி போட்டுடுறோம் உண்மையாக சொல்ல போனால் அது தான் நம்மளே அவங்களை பசங்களை கட்டி போட்டு சின்னதாக செல்ஃபோன் கொடுத்து ரீச்சார்ஜு போட்டுவிட்டு அதால கெட்டதும் பாக்கிறாங்க நல்லதும் பாக்கிறாங்க ஆனால் அவங்கள் எடுத்துக்க வேண்டியது நல்லதாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் பிள்ளைங்களுக்கு என்னென்ன பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதே அது ரொம்ப கம்மி பண்ணிடணும் செல்ஃபோன் வந்து பார்த்திங்கனா அவசரத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணோம் நாங்கள் இப்போலாம் எல்லாத்துக்கும் செல்லாகிப்போச்சி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தண்ணிர் வேணும்னா கூட இறங்கி வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க ஃபோன் பண்ணி தண்ணி எடுத்துன்னு வந்துடுங்க மேலேன்னு சொல்கிறாங்க முன்னேயாச்சும் நார்மல் நம்ம நம்மளோட நம்மள்ல பாடி உடல் பயிற்சியும் சுத்தமாக போய்ட்டு சோம்பேறித்தனமாகிட்டோம் அதான் சொல்லணும்னா குழந்தைய கூட்டுகிட்டு தூக்கிகிட்டு போயிறது வெளியே சாப்பாட ஊட்டுறது கிடையாது தூக்கிகிட்டு போவது கை வலிக்குது கால் வலிக்குதுன் சொல்லிட்டு நம்ம செல்லை கொடுத்து சாப்பாடு ஊட்டிவிட்டுடுறோம் அதே மாரி எங்கேனா வெளியே போனால் ஜிபிஎஸ்ஸு ஃபோன் பண்ணால் ஜிபிஎஸ்ஸு அப்போலாம் பார்த்திங்கனா பெட்ரோல் பங்க்கில் செல்லே பேச கூடாதுன்னு சொல்வாங்க ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கனா செல்ஃபோன் வச்சு தான் நீங்கள் பெட்ரோல் போட காசே பே பண்ணணும் அப்பா அப்போது கதிர் வீச்சு அதிகமாக இருந்துச்சு இப்போ கதிர் வீச்சு அதிகமாக வந்து ஒன்றும் புரியலை செல்ஃபோன் பேசினா தான் பிரச்சனைன்னாங்க ஏன்னா இப்போ அதை வச்சு தான் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறாங்க செல்ஃபோன் இல்லாத இடமே கிடையாது இப்போதுலாம் இப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும் கண்ணை நல்லா பாத்துக்கணும் அதே மாரி நீங்கள் வந்து நிறையா நைட்டில் வந்து கொடுக்காதீங்க லைட் ஆஃப் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை மட்டும் போட்டு கொடுக்காதீங்க ஏன்னா எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாது மொபைல் வெளிச்சம் கண்ணில் பட்டாலே அதுவே ரொம்ப பாதிச்சிடும் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தா தான் நல்லது செல்ஃபோன் கொடுத்தா நல்லது கிடையாது நம்ம வாயால் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது தான் பிள்ளைங்க நல்லா கேட்பாங்க செல்ஃபோன் கொடுத்தீங்கனா அவங்கள் வந்து கலர்ஃபுல்லாக பார்த்து ரொம்ப கண் வந்து ரொம்ப கெட்டுப்போய்விடும் அது ரொம்ப பார்க்க கஷ்டமா இருக்கு சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கண்ணாடி போட்டுகிட்டு சுத்துவது அப்போலாம் வயசானவங்களுக்கு தான் கண் பிரச்சனை வரும் கண் ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்வாங்க இப்போலாம் பிறந்து ஒரு ஆறு மாசத்துலேயே ஒரு ஆறு வருஷத்துலே கண்ணு பிரச்னை கண்ணாடி போடணும் இப்போ தான் அது மாதிரி புதுசாக கேள்விப்படுறோம் அதல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு இப்போ பிரச்சனையாகாது ஃப்யூச்சரில் எதுனா வேலைக்கு போகும் போது நம்ம ஒரு பெருசாக ஒரு பெரிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகும்போது இந்த டெஸ்டிங்லாம் எடுக்கும் போது இந்த கண் டெஸ்ட்டு வந்து ஃபெயில் ஆகிடிச்சின்னாவோ ஆர்மிக்கு போனாலும் கண்ணுலாம் ரொம்ப முக்கியம் ஐ டெஸ்ட்லாம் எடுத்தானா நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் ஃப்யூச்சர் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க அதுக்கு யோசி யோசிச்சி முடிவு பண்ணுங்கள் இப்போ நீங்கள் செல்ஃபோன் கொடுத்து செல்ஃபோன் அதிகமாக பாக்கிறதால அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் கண் பார்வை கம்மியாச்சுன்னா வேலைக்கு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு செல்ஃபோனால் பல வித பிரச்சனைகள் வரும் முடிஞ்சளவுக்கு செல்ஃபோனை எல்லோருமே பெற்றவங்களும் சரி குழந்தைங்களும் சரி தவிர்க்க பாருங்கள் தவிர்த்தால் தான் நம்மளுக்கு நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது எதிர் காலத்தில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அவங்கள் வேலைக்கு போகிறப்போ அந்த ஐக்யூ டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காம போய்டும் அப்போது அப்புறம் அவங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண கூடாது அதனால் நம்ம புள்ளங்க நம்ம இப்போ பிள்ளைங்கள் வந்து பெற்றவங்க நம்ம தான் சொல்லணும் வேணாம் அவங்களுக்கு கண் பார்வை கம்மியாகிடுச்சின்னா உங்களுக்கு மிலிட்ரிக்கு போனாலும் வாய்ப்பு கிடைக்காது போலீஸ் போனாலும் வாய்ப்பு கிடைக்காது பெரிய கம்பெனிக்கு போய் வேலை செய்ணுனாலும் உங்களுக்கு அது பிரச்சனையாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக எல்லோருமே நல்லா மோட்டிவேட்டாக சொல்லி கொடுங்க செல்ஃபோன் நிறையா கம்மி பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி